ஆ ஹலோ ஆ ஹலோ ஏ ஒன் கார்மெண்ட்ஸ்லேருந்து பேசுகிறோம் ஆ இங்கே ஆ கண்டிப்பாக மேம் உங்களுக்கு எப்படி இது வேணும் சில்க் காட்டன் வேணுமா இல்லைன்னா காட்டன் பியூர் காட்டன் வேணுமா உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்றாப்புல நம்ம ரெடி பண்ணிடலாம் எல்லா வகையான எல்லா இதுவும் நம்ம கடையில் இருக்குது மேம் ஆ பியூர் காட்டன் தான் வேணுமா பண்ணிக்கலாம் மேம் எல்லா இருக்குது எல்லாம் எவ்வளோ ஸ்டாக் வேணும் உங்களுக்கு அப்படியா மேம் ஆ கண்டிப்பாக வாங்க மேம் நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணி அதில் இது பண்ணிடலாம் உங்களுக்கு பண்டன்ஸ் இதாக வேணுமா எப்படி இல்லை மீட்டர் வேணுமா ஆ ஆ கண்டிப்பாக மேம் இருக்காங்க நீங்கள் வந்து நீங்கள் வாங்க நீங்கள் வந்து பார்த்தா தான் அது தெரியும் இங்கே ஆட்கள் இருக்காங்க நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நம்ம கார்மெண்ட்ஸு கூட சேர்ந்தது தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவங்களே ஸ்டிட்ச் பண்ணி உங்களுக்கு தந்துடுவாங்க உங்கள் இஷ்டம் மேம் நீங்கள் எனக்கு அனுப்பணும்னாலும் நீங்கள் ஜிபேலேயே இப்போ நீங்கள் அனுப்பிடலாம் ஒரு டென் தவுசண்ட் வரையில் நீங்கள் எனக்கு நீங்கள் வந்தாலும் நீங்கள் தர வேண்டியது இருக்கும் இப்போ நீங்கள் கூகுள் பேவில் போட்டு விட்டாலும் எனக்கு பரவாயில்ல தான் ஆ கண்டிப்பாக இது தருவோம் மேம் டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது நான் நீங்கள் பல்க்காக வாங்குகிறேன்னு சொல்றீங்கள்ல நீங்கள் வந்து அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க மேம் நீங்கள் வந்து பாத்துக்குலாம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு க்ளாத்தும் வந்து அதுக்குத் தகுந்தாப்பில தான் டிஸ்கவுண்டு தருவாங்க இந்த பியூர் காட்டன் அப்புறம் வந்து சில்க் காட்டன் சேர்ந்தது ஃபுல் பியூராகவே நம்ம கடையில் இருக்குது மேம் ஃப்ரெஷ் பீஸ் எல்லா எதுவுமே வந்து பழைய துணிலாம் கிடையாது உங்களுக்கு எந்த இதுவும் வராது டேமேஜும் இருக்காது அதில் நீங்கள் எந்த ஃபால்ட்டும் அதில் வராது அதனால் நீங்கள் வந்து பாத்துக்கங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு பர்செண்டேஜில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் மேம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுபடி நீங்கள் பார்த்துக்கலாம் ஆ கண்டிப்பாக மேம் நீங்கள் கண்டிப்பாக மேம் நீங்கள் வாங்க பாத்துக்கிலாம் எல்லா பார்த்து செய்யலாம் ம் ஆ சரி ஓகே மேம்